தமிழ் தமிழ் என்பது ஒரு முக்கியமான இலக்கிய சங்ககால இலக்கிய நூல் தமிழ் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவைப்படுது நம்ம வந்து இலக்கியம் மற்ற கவிதை எழுதும் மற்ற எல்லா வகைக்கும் தமிழ் பயன்படுத்துறோம் தமிழ் கவிதை என்பது பல்வேறு கவிதைகளுடைய உலகில் மிக தொன்மையான ஒரு மொழி எது என்றால் அது தமிழ் மொழி என்பது மிக குறிப்பிடத்தக்கது தமிழ் இல்லையெனில் இந்த உலகில் எதுவும் இல்லை சங்க கால இலக்கியத்தில் தமிழ் மிக முக்கியமான ஒன்றாகும்